நான் வந்து ஒரு போ வெளியில் போகணுன்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து கேரளா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கேரளா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம இந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்குப் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில் போவோம் வண்டியில் போவோம் ஆனால் நம்ம வந்து கேரளா சைடு போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஏரி குட்டை குளம் அப்படிங்கறது அதிகமாக அங்கே வந்து நீர் வள ஆதாரம் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே வந்து நம்ம வந்து பஸ்ஸெல்லாம் நம்ம இங்கே வந்து நிறைய பஸ் பார்க்கறோம் ஆனால் அங்கே வந்து அவ்வளவா பஸ்ஸே பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்குப் போகணும் அப்படின்னா அங்கேல்லாம் வந்து போட்டு தான் நமக்கு வந்து அங்கேல்லாம் வந்து போட்டில் தான் போக முடியுமாம் நான் வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து கேரளா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து மரல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அங்கே வந்து மரம் இருக்கும் நம்ம வந்து மரம் சாதாரணமாக இருக்கும் அப்படிங்கறத விட அடர்ந்த காடு அடர்ந்த காடு மரமாக இருக்குமாம் அதனால் வந்து மழைப் பொழிவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீர் வள ஆதாரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து என்ன அப்படின்னா விவசாயம் வந்து ரொம்ப நல்லா நடைபெறுது ஏன் அப்படின்னா ம இது நம்ம வந்து மரம் அங்கே வந்து மரத்தெல்லாம் வெட்றதில்லை மண்ணு மண்ணு வந்து இங்கே நம்ம ஊர்லெல்லாம் மண்ணெல்லாம் அள்ளுவாங்கள் ஆனால் அந்த ஊர்லெல்லாம் ஒரு மரத்தை வெட்டினாலோ அல்லது மரத்தை அள்ளினாலோ கவர்மெண்ட்டோடய ஆர்டர் வேணும் ஆனால் நம்ம ஊரில் அப்படில்லாம் கிடையாது நம்ம ஊரில் நம்ம தேவைப்பட்டவங்க மண்ணளிக்கலாம் மரத்தை வெட்டிக்கலாம் ஆனால் அங்கே வந்து மரம் வெட்டின்னாலும் மண்ணை அள்ளினாலும் நம்மளோ நமக்கு வந்து கவர்மெண்ட்டோடய ஆர்டர் வேணுமாம் அங்கே வந்து அதிக அளவு மரம் இருக்கிறதுனால மண் வளம் இருக்கிறதுனால நீர் வளம் இருக்கிறதுனால அங்கே வந்து அதிகமாக விவசாயம் நடைபெறுது அப்புறம் வந்து அங்கே வந்து அங்கேயே விவசாயம் பண்ணி அங்கேயே காய்கறி வந்து அவங்களே பயிரிட்டு சாப்பிடறதுனால அவங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அங்கே இருக்கவங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கள் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அங்கே உள்ள பெரு பெண்களுக்கெல்லாம் முடி அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கற பெண்களெல்லாம் வந்து அங்கே வந்து தென்னை மரம் அதிகமாக காணப்படுது அங்கே வந்து தென்னை மரம் அதிகமாக காணப்படுறதனால் அவங்களே அவங்கள் கையா அந்த மர தேங்காய்லாம் எடுத்து காய வச்சு அதை வந்து செக்கில் போட்டு ஆட்டி அதில் தேவையான இயற்கையான பொருள் ஏலக்காய் அந்த மாதிரில்லாம் சேர்த்து நல்ல வாசனை பொருளாக்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க தலையில் தடவி அங்கே இருக்குற பெண்களுக்கும் முடி அதிகமாகவும் கருமையாகவும் சீக்கிரத்தில் நரைக்காது அந்த மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் இருக்குது அதனால் எனக்கு வந்து கேரளா போகணும் அங்கே இருக்கற பெண்கள்லாம் பார்க்கணும் கேரளா போகணும் நீர் வளத்தை பார்க்கணும் அங்கே இருக்கற மரத்தைப் பார்க்கணும் மண்ணெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணுன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நான் அதனால் கேரளா போகணும்ன்னு ஆசைப்பட்றேன் நம்ம ஊரில் இருக்கிறத விட அங்கே வந்து ரொம்ப டிஃபரண்ட்டாக இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நான் வந்து அங்கேல்லாம் போகணும்ன்னு ஆசைப்பட்றேன் இதனால் எனக்கு கேரளா வந்து ரொம்பப் பிடிக்கும் நான் கேரளா போகணும்